ஹலோ காரு ஏஜென்சிங்களா நாங்கள் காலையிலேயே நேரத்திலேயே அந்த ஊட்டி கிளம்பலான்ட்டு எல்லா புக் பண்ணிவிட்டேன் காருக்கு வீட்டில் குடும்பத்தில் எல்லாேரும் வெயிட் பண்ணுறோம் அம்மா அப்பா பாப்பா தம்பி குழந்தைகளெலாங்க இன்னும் ட்ரைவரே வரலைங்க நாங்கள் கூப்பிட்டாலும் எங்கே ஃபோன் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க டைமுக்கு அங்கே போனால்தாங்க அங்கே போய் எல்லா பக்கமும் சுற்றி பார்க்க முடியுங்க அப்புறம் ஒரு நாள் தங்கிவிட்டு அடுத்த நாள் வரலான்னு பார்த்தா ட்ரைவரே ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க இப்படி உடம்பு சரியில்லாத பெரியவர்கள்லாம் இருக்கிறாங்க இப்படி டைமுக்கு வர்லைன்னா அப்புறம் அவங்களையெல்லாம் வெட்டிலா அழைக்கடிக்கிற மாதிரி இருக்குங்லங்க குழந்தைகளெலாம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவாங்க இல்லைன்னா வேறு ட்ரைவர் அனுப்புகிறனாலும் நீங்கள் சொல் சொல்லணும் அதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க இந்த ட்ரைவர் வ வருவாங்க வருவாங்கன்னு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்குறோங்க நாங்கள் அந்த ட்ரைவர் ஏன் வர்லைன்னு கேளுங்க இல்லைன்னா வேறு ட்ரைவர்னாலும் அனுப்புங்க இப்போது இப்படியெல்லாம் வெயிட் பண்ண வச்சுங்கன்னா நாங்கள் எப்படி மறுபடியும் உங்களை நாங்கள் கூப்பிட்றது கால் பண்ணி கூப்பிட்றதுங்க இன்னும் உங்கள் நல்ல நீங்கள் சேவையெல்லாம் நீங்கள் நிறைய பண்ணுறிங்கன்னு சொல்லிதான் நாங்கள் உங்கள் கிட்டே எப்பவுமே சொல்லி புக் பண்ணி கேபு வர வைக்கிறேங்க நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னால் நாங்கள் என்ன பண்ணுறதுங்க இல்லைன்னா நான் வர முடியல இந்த காரணத்துனால் நான் வர முடியலேனாலும் ட்ரைவர் கூப்பிட்டு சொல்லணுங்க நாங்கள் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாலும் ஏன் அட்டென் பண்ண மாட்டேங்கிறாங்க இல்லைன்னா உங்கள் கிட்டேனாலும் கூப்பிட்டு சொல்லணும் அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க புகார் நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அவங்க ட்ரைவர் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு எங்களுக்கு வேறு கேப் வேண்ணாலும் அனுப்பிச்சி விடுங்க பெரியவங்களெலாம் வெயிட் பண்ணுறாங்க நன்றி